சுகாதாரம் கருத்து என்னென்னா இப்போ டிரைவர் வந்து நீங்கள் வந்து மாஸ்க் போடாமல் போய்கிட்ருக்கீங்க அப்புறம் எப்படி நாங்கள் உங்களை நம்பி வந்து ஏறுறது இப்போ மாஸ்க்கு போடலன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் இருமுனீங்கன்னால் உங்ககிட்ட இருக்கிற நோய் தொற்று அப்புறம் எங்களுக்கும் தான் வரும் இப்போ நீங்கல் அந்தமாதிரி மாஸ்க்கு போடாமல் நிறைய இடத்துக்கு போகவும் வரவும் இப்படி இருப்பீங்க அப்படி இருக்கையில நீங்கள் மாஸ்க் போடாமல் நிறைய இடத்துக்கு போனீங்கன்னால் அப்புறம் உங்களை நம்பி வர பேஸஞ்சர்ஸ் இல்லை நாங்களோ அப்படியே வந்தாலும் இப்போ சின்ன குழந்தைங்களே வந்தாலும் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்து அவங்களுக்கு நோய் பரவிடுச்சின்னால் அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணனும்னால் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டால்தான் ஏன் உங்களுக்கும் உங்களை நம்பி வரவங்களுக்கும் சேஃப்ட்டி உங்களுக்கும் சேஃப்ட்டி மாஸ்க் போடலன்னா உங்களையும் பாதிக்கும் இல்லைனா எங்களையும் பாதிக்கும் அதை ஃபஸ்ட்டு புரிந்து நீங்கள் மாஸ்க்கு போட்டால்தான் இப்போ இந்த இந்த கோவிட் இப்போ பரவி கூடிட்டு இருக்கையில இந்த கோவிட் டைம்ல வந்து அந்த நோயை வந்து அழிக்க முடியும் இல்லைனா ஒன்றும் பண்ணமுடியாது அதை முதல்ல நீங்கள் மாஸ்க்கு போட்டு எங்கேயா இருந்தாலும் வெளியே போங்க வெளியே போட்டால்தான் உங்களையும் காப்பாற்றிக்க முடியும் உங்களை நம்பி வர பேஸஞ்சரையும் காப்பாற்றிக்க முடியும்